ஹலோ சொல்லுங்கள் ஷாஹினா ஃப்ரூட்ஸ் கடையிலேந்து பேசுகிறோம் சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் ஓகே மேடம் ஓகே மேடம் எல்லா ஃப்ரூட்ஸ்லந்துமே வேணும்ங்களா உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம் உங்களுக்கு ஒருவொரு ஃப்ரூட்ஸ்லையும் எவ்வளோ எவ்வளோ கேஜி வேணும்ன்னு சொன்னிங்கன்னா நான் நோட் பண்ணிக்குவேன் ஓகே மேடம் எல்லாத்துலையும் உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் கேஜிங்களா ஓகே மேடம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்பிள் வந்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா இரநூறு போகுது மேம் எல்லாத்துலையும் கொஞ்சம் ரேட் வந்து ஒருவொரு வேரியேஷனில் இருக்கு ஹை ரேட் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது கிலோ வந்து இரநூறுவா ஆரஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுருவா மாதுளப்பழம் பார்த்திங்கன்னா நூற்றி பத்துருவாங்க மேடம் வேறு எல்லாமே ஓரளவுக்கு ரேட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி மேடம் ஷாப்க்கே வரிங்களா இல்லைனா டோர் டெலிவரி பண்ணுறதா அப்படிங்களா ஓகே மேடம் உங்களுக்கு எல்லா ஃப்ரூட்ஸ்லேந்துமே ஃபைவ் ஃபைவ் கேஜிங்களா ஓகே மேடம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் மேடம் எவ்வளோ டோட்டல் ஆகுதுன்னு பார்த்துடுறேன் ஒரு நிமிஷம் ஓகே மேடம் மேடம் உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே ஃபைவ் ஃபைவ் கேஜி போட்டுட்டு உங்களுக்கு ரேட் வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது பத்தாயிரத்து ஐநூறுவா வருது மேடம்

ஓகே மேடம் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுறிங்களா மேடம் உங்கள் அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறேன் ஓகே மேடம் ஓகே மேடம் உங்கள் காண்டக்ட் நம்பர் இதுங்களாங்க ஓகே மேடம் தேங்ஸ் மேடம் ஓகே மேடம் ஓகே